ஹலோ ஹலோ நான் ஸ்கூல்லேருந்து டீச்சர் பேசுகிறேன் யோகித் அம்மாதானே பேசுகிறீங்க யோகித் அம்மா இப்போ எக்ஸாம் வச்சோம் உங்கள் பையன் வந்து ரிசல்ட்டு எதுவும் காமித்தானா பேப்பர்ஸ் ஏதும் காமிச்சானா இப்போ ஃபஸ்ட்டு மிட்டம் எக்ஸாம் நடந்துச்சு யோகித் அம்மா மூணு பாடத்தில் ஃபெயில் ஆகிருக்கான் யோகித் அம்மா என்னான்னு தெரியிலை யோகித் அம்மா அவனுக்கு அடிக்கடி வேறு உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லைன்னு போய் கிளாஸ் பின்னாடியே உக்காந்துக்கிறான் என்னான்னு தெரியிலை நீங்கள் கொஞ்சம் ஹெல்த் இஸ்ஸுஸையும் பாருங்க திடீர்னு மூணு எக்ஸாமில் ஃபெயில் ஆயிட்டான் நாங்களும் இங்கே டியூஷன்லாம் வைக்கிறோம் ஆமாங்க யோகித் அம்மா நீங்கள் கொஞ்சம் பர்ஸ்னலாக அவனை கவனியுங்க அவனுக்கு என்ன ப்ராப்ளம்ன்னு பாருங்க நாங்களும் இங்கே டியூஷனெலாம் வைக்கிறோம் யோகித் அம்மா நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க ஆ எம்ட்டு படிச்சிருக்கீங்க யோகித் அம்மா அவனுக்கு டியூஷன்கூட தேவயில்ல நீங்களே சொல்லிக்கொடுக்குலாமே சரிங்க யோகித் அம்மா நான் கிளாஸ் டீச்சர் இல்லை அவனுக்கு சப்ஜக்ட்டு டீச்சர் தான் இனிமேல் நானும் டைரியை பார்க்குறேன் நானும் என்னாலாம் கொடுக்குறனோ அது எல்லாத்தையும் டைரியில எழுதுகிறேன் நீங்களும் ஃபாலோவ் பண்ணிக்குங்கள் முடிஞ்சளவு நாங்கள் எங்கள் சைட்லேருந்து நிறைய சப்போர்ட் பண்ணுறோம் யோகித் அம்மா நீங்களும் பண்ணுங்க பையன் நெக்ஸ்ட் எக்ஸாம்லெலாம் பாஸ் ஆயிடணும் சரிங்களா ஆ சரிங்க யோகித் அம்மா ஐம்பது நூறு மார்க் எடுக்கணுன்லாம் அவசியம் இல்லை யோகித் அம்மா அட்லீஸ்ட்டு பாஸ் பண்ணிணாலே போதும் அதுக்கென்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க யோகித் அம்மா நாங்களும் எங்கள் சைட்லிருந்து சப்போர்ட் பண்ணுறோங்க ம் தேங்க்யூ யோகித் அம்மா நான் வச்சிட்டுங்களா இது என்னோடய நம்பருங்க சேவ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எப்போ டவுட் இருந்தாலும் நீங்கள் என்னை கூப்பிடுங்க சரிங்களா ஆ ஓகேங்க தேங்க்யூ தேங்க்யூம்மா